ஹலோ யாரு ஆதியா நான் முருகன் பேசுகிறேன் என்னை தெரியலையா எந்த முருகனா என்னது கண்டுப்பிடி பார்க்கலாம் ஆ அந்த முருகனேதான் அந்த முருகனேதான் ஆ நல்லாயிருக்கேன் நல்லாயிருக்கேன் நீ நல்லாயிருக்கியா எல்லாம் சௌகரியம் சௌகரியம்தான் ஆ ஆ ஆ ஆமாம் ஆமாம் எத்தனை நாள் ஆகிப்போச்சி அதெலாம் ஞாபகம் வச்சுருக்க ஆ ஆ அப்புறம் என்ன வேலைக்கு போயிட்டிருக்கு சரி சரி ஆ ஆ ஆ ஆ சரி சரி ஓ ஓ பத்து ஐம்பது பேர் வேலை பார்க்குறாங்க சரி சரி ஆ எ அப்புறம் ஏதோ சுத்தம் பண்ணுற எடத் ஏதோ வேலை செஞ்சு வேலை செய்கிறேன் அப்படிங்கிறியே ஆளை வச்சு வேலை செய்கிறியே ஏன் வேலை செய்கிற இடத்துல சுத்தம் பண்ணுற இடத்துல வேலை ஏதும் கஷ்டமான வேலையா கஷ்டமாக இருந்ததா எப்படி சமாளிக்கிறே எப்படி சமாளிக்கிறே ஆளை வச்சு

ஆ ஆமாமாம் ஆமாம் ஆ ஆ எ சரி சரி சரி ஆ சம் சம்பளம் சம்பளம் என்ன கிடைக்கும் ஆளுங்களை கேட்குற நீ ஆளை ஆளை கேட்குற எனக்கு லேபர் இருந்தால் ஆளை காட்டி விடு அப்படின்னு வேலைக்கு ஆள் கேட்குற அது எவ்வளோவு சம்பளம் எவ்வளோவு சரி சரி சரி சரி கம்முன்னு நானே வந்துடலான்னு பார்க்குறேன் ஆமாம் என்ன ஒரு ஒரு ஃப்ரெண்டாக இல்லை ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறேன் ஒரு வேலைக்கு கூப்பிட மாட்டேங்கிறியே என்னையெல்லாம் வேலைக்கு கூப்பிட மாட்டேங்கிறியே ஆ ஆ ஏன்னால் உன்னால் நானும் பொழச்சமாரி இருக்கும் நானும் ஒரு நான் உன்னால் ஏதோ நானும் ரெண்டு காசு பார்த்த மாதிரி இருக்குமில்ல ஆ ஆ சரி சரி சரி ஆ சரி சரி

ஆ ஆ சரி சரி ம் சரி சரி பிள்ளைங்கலாம் நல்லா இருக்கிறாங்களா சரி சரி அதே ஆ ஆ ஆமாம் ஆமாம் கல்யாணத்துக்கு வந்துட்டு பார்க்காம போயிருப்பேன் ஆ அப்போது உன் சின்ன பிள்ளைக்கு பார்த்துக்கிட்ருக்குறோம் ஆ சரி சரி என்ன பிள்ளை சின்ன இது எத்தனாவது படிச்சுருக்குது ஓ பிகாம் படிச்சுருக்குது ஆ ஆ சரி சரி சரி ஆ அதுதான் வீட்டில் நல்லா இருக்கிறாங்கள்ல ஆ நல்லா இருக்கிறாங்க வேலைக்கு போகிறாப்புல கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது அப்புறம் இப்போதான் இப்படியே வேலைக்கு போகிறாப்புல கம்பெனிக்கு

ஆமாம் ஆமாமாம் நானும் அப்படியவே அப்படியே கிடைக்கிற வேலைக்கு போயிட்டுருக்கிறேன் ஆமாம்

ஆ ஆ ஆ ஆ சரி ஆ சரி ஆ சரி கேட்டேன்னு சொல்கிறேன்

ஆ வேறு என்ன நீங்கள்தான் சொல்லணும் சரி நான் கேட்டு பேசிக்கிறேன் ஆ சரி சரி சரி சரி சரி ஆ சரி நான் வேலைக்கு போகணும் ஆ வேலைக்கு போகணும் நான் சா கூப்பிட்றேன் அப்புறமேலு ஆ ஆ ஆமாம் ஆமாம் கொஞ்சம் வேலைக்கு போகணும் கொஞ்சம் வேலை இருக்குது ஆ சரி சரி ஆ ஓகே ஓகே